திருப்பதி போவோம் திருப்பதி போகணுன்னா நாங்கள் காரில் சொந்தமாக சொந்தமாக கார் வச்சிட்டும் போகலாம் வசதி இருந்தால் அப்படி இல்லாட்டி வந்து பஸ்லையும் போகலாம் பஸ்ஸில் போய்விட்டு அங்கே போய்ட்டு நம்ம வீட்டுக்கு நம்ம பசங்களுக்கு எதாவது தேவையானாக்க சாப்பாடு கொஞ்சம் செஞ்சு எடுத்துகிட்டு போய்விடுவோம் எதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் கொஞ்சம் வாங்கிகிட்டு போய்விடுவோம் அங்கேருந்து போய்விட்டு திருப்பதி போவோம் கீழ் திருப்பதியில போய்விட்டு அங்கே குளிச்சிட்டு தான் மேலே போகணுன்னு சொல்லுவாங்க அங்கே குளிச்சிவிட்டு அங்கே சாமி கோயில் ஒன்று இருக்கு அங்கே போய்விட்டு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்பறமாக வந்து பஸ்ஸு பிடிச்சி மேலே திருப்பதிக்கு போவோம் பஸ்ஸில் போகறவங்கள்லாம் போ இருக்காங்க நடந்து போகறவங்களும் இருக்கா நடை பாதையும் இருக்கு அங்கே போய்விட்டு ஓ ஆ எதாவது ஒரு ரூமை பார்ப்போம் ரூமை பார்த்துட்டு அங்கே எங்கள்து பு எடுத்துகிட்டு போன பொருளலாம் வந்து அந்த ரூம்லலாம் வச்சிருவோம் வச்சிட்டு சாமி பார்க்கறது திருப்பதி வெங்கடாஜலபதி சாமி பார்க்கப் போகணுன்னா பட்டியில அடிச்சிருவாங்க அந்த பட்டியில வந்து டீ கொடுப்பாங்க சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க சாம்பார் சாதம் கொடுப்பாங்க தயிர் சாதம் கொடுப்பாங்க இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே ஒரு நாள் ஃபுல்லாயிடுது இல்லை ரெண்டு நாள் ஆயிடுது அங்கே போனால் வந்து சாப்பாட்டுக்கு எல்லாமே இருக்கும் அங்கேருந்து இ நம்ப எதுவும் எடுத்துகிட்டு போக தேவயில்லை பட்டியில அடைச்சா எல்லாமே அவங்களே தருவாங்க பாத்ரூம் வசதி இருக்கு நல்லா தண்ணி வசதி இருக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை சாமி பார்த்துட்டு நல்லபடிக்காக வீட்டுக்கு நம்ப கீழே திருப்ப மேலேலாம் சாமி தரிசனம்லாம் முடிச்சிவிட்டு அங்கே வந்து வெளியில வரம்போது லட்டு கொடுப்பாங்க ஒரு லட்டு தான் கொடுப்பாங்க நமக்கு அங்கே ஃப்ரீயாக கொடுக்கறது ஒரு லட்டு நமக்கு தேவைன்னாக்க ஒரு லட்டு ஐம்பரூவா கொடுத்து எத்தனை வேணாலும் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு எடுத்துகிட்டு விபூதி கொடுப்பாங்க குங்குமம் கொடுப்பாங்க அங்கே மஞ்ச கயிறு நமக்கு எதாவது சொந்தக்காரங்களுக்கு எதாவது கொடுக்கணுன்னா அங்கேயே எல்லாமே வாங்கி எடுத்துகிட்டு வரலாம் வந்துவிட்டு அப்பறமாக நம்ப திருவண்ணாமலை கோயிலுக்கு வர வழியில கோயில் வேறு கோயில் பார்க்கணுன்னு நினச்சா திருவண்ணாமலையில் வந்து சிவன் கோயில் இருக்கு அங்கே வந்து பஞ்சாமிர்தலாம் இருக்கு அங்கே எல்லாம் வந்து பார்த்திங்கனா மாத மாதம் வந்து கிரிவலம் போவாங்க பௌர்ணமி அன்னிக்கு அப்போல்லாம் பௌர்ணமிகெல்லாம் கி கிரிவலம் சுத்தப் போனால் அங்கே நிறையா பேர் இருப்பாங்க ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் வந்து அந்த கிரிவலத்தை வந்து சுற்ற வருவாங்க அதில் நாங்களும் போய் எல்லாம் கலந்துருக்குறோம் அப்புறமா ஓம் சக்திக்கு மாலை போடுவோம் மாலை போட்டாக்க அங்கே மாலை போடுற இடத்துல இங்கேருந்து மாலை போடுவோம் மாலை போட்டுட்டு மாலை போட்டுவிட்டு போவோம் இங்கே வீட்லேர்ந்து நாங்கள் எடுத்துகிட்டு போவோம் சாப்பாடு அங்கே ஓம் சக்தி கோயிலுக்கு போவோம் இருமுடியெல்லாம் எடுத்துகிட்டு போவோம் அங்கே இருமுடி எடுத்துகிட்டு போய்விட்டு அங்கே ஒரு இருமுடி காசுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு அமௌன்ட்டு கொடுப்பாங்க அங்கே டோக்கன் கொடுப்பாங்க அந்த டோக்கனை வாங்கிகிட்டு வந்தால்தான் நாங்கள் போய்விட்டு இருமுடியை செலுத்த முடியும் அப்படி செலுத்த அந்த இருமுடிக்கு டோக்கன் இல்லா இருந்தால் அங்கே வந்து இருமுடியெல்லாம் செலுத்த முடியாது அதுக்கே அதுக்கே வந்து இதாயிடும் அங்கே டோக்கன் கொடுத்து அப்றமாக இருமுடி செலுத்திவிட்டு வெளியே வருவோம் வெளியே வந்து